வேலூர் மாவட்டத்தைப் பொறுத்த வரைக்கும் பாரம்பரிய உணவுகள்ன்னு பார்த்திங்கனா நெல் சாப்பாடு தான் இங்கே வந்து எல்லாமே வந்து விவசாயம் தான் பண்றாங்க அதனால் வந்து நெல் தான் அங்கே அதிகமாக இருக்கும் நெல் கம்பு கேழ்வரகு மக்காச்சோளம் இதுதான் அங்கே அதிகமாக பயிர் பண்ணுறாங்க அதனால் வந்து சாப்பாடும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனா அதன்படி தான் நடக்கும் அதை மாரி அதை மாரி அரிசி சாப்பாடு தான் அரிசி சாதம் அண்டு சாம்பார் சாதம் ரசம் மோர் இதுதான் வந்து பாரம்பரிய உணவுன்னால் இதுதான் இதுகப்பறம் பார்த்திங்கனா நாட்டு மருந்து அப்படின்னால் அதாவது கேழ்வரகு கம்பு இதில் வந்து கூழ் செஞ்சு கொடுப்பாங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஏரியாவில் இதுதான் நம்ம கலாச்சாரமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கனா மல்லாட்டை மல்லாட்டை வந்து ஒரு ஒரு பகுதியில் மட்டும் தான் விவசாயம் பண்றாங்க அதுவும் இங்கேதான் மல்லாட்டை சட்னி செஞ்சு சாப்பிடுவாங்க இதுதான் வந்து இங்கே மற்றபடி வந்து வேறு எதுவும் இல்லை